எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சுரா மலைங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த கோவில்ல இந்த கீழே வந்து திருப்பதி ரெண்டு ஒய்ஃபோட இருப்பாரு பத்மாவதி தாயார் அலமேலு மங்கையோட மேலே வந்து தனியாக திருப்பதி மேலே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்ல போய் பார்க்குறோம் இல்லையா திருப்பதி அதே மாதிரியே இருப்பாரு அதே ஹைட்டு அதே இது அதே அலங்காரத்தோடய இருப்பாங்க அதனால் அங்கே வந்து மக்கள் கூட்டம் அதிகரிக்குது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நவகிரகங்கள் ஒன்போது நவகிரகங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஒரே இடத்துல தான் இருக்கும் எல்லா கோவில்கள்லையும் இயல்பாகா அது தான் இருக்கும் ஆனால் இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நவகிரகங்கள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசைக்கு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு சாமிக்கும் பத்து அடி இடைவெளி அந்த டேபரா போய் அந்த பத்தடி இடைவெளில் அந்தந்த சாமி இருக்கும் இன்னொன்னு வந்து உக்ர நரசிம்மன் சொல்லிகிட்டு மா அந்த நரசிம்மர் வந்து நாக சொர்பத்தில் ரொம்ப உக்ரமா இருப்பாரு அது ரொம்ப வேண்டிகிட்டு விளக்கு போட்டோம்னா நல்லதே நடக்கும் நினச்ச காரியம் நடக்கும் கைக்கூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கனா ராமானுஜம் இப்போ பே சில நிறைய கோவில்கள்ல இந்த ரெண்டு சாமியும் அங்கே இருக்காது ராமானுஜம் சாமியும் இருக்காது அந்த சாமி இருக்காது அந்த ரெண்டு சாமியும் அங்கே இருக்கிறது உச்சியில் ரொம்ப விசேஷமான ஒரு இது ஏழுமலையான போய் நம்ம அங்கே போய் அவ்வளோ நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பென்ட் பண்ணி ஏழுமலையானை தரிசனம் பண்ணுறதுக்கு அதே ஏழுமலையான் கோவில் இங்கே இருக்குது தரிசனம் பண்ணால் அங்கே இருக்கிற வழிபாடுகள் இங்கேயும் இருக்குது நீங்கள் என்ன செய்கிறிங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ ஏழுமலையான் கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டுதலை பண்ணிகிட்டு குழந்தைங்களுக்கு காசு காணிக்கை எடைக்கு எடை லட்டு பழம் அதே இது வந்து இங்கேயும் இருக்குது அப்படி வந்து ரொம்ப ஒரு பிரபலமான கோவில் அது மட்டும் இல்லை இந்த ஏழுமலையான் கோவில்ல திருமணம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் தங்கக்கூடிய மண்டபம் எல்லாமே இங்கே இருக்குது ஒரு வசதியும் நீங்கள் அந்த இடத்துலே சாமி கோவில்ல வந்து கல்யாணம் பெருமாள் கோவில்ல தான் முடிக்கிறோம் என்னால் அங்கே போக முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே தாராளமாக பெருமாள்கிட்டயே கல்யாணம் பண்ணிகிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிகிட்டு அங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் சொந்தக்காரங்க ஆயிரம் பேர் வந்தாலும் தங்கக்கூடிய வசதி சேரு இப்படி எல்லாமே இருக்குது